எங்கள் ஃபேம்லியை பற்றி சொல்லணும்னா எங்கள் பெரிய எங்கள் குடும்பம் வந்து பெரிய குடும்பம் நாங்கள் வந்துட்டு சொந்தத்தில் தான் நாங்கள் எல்லாம் பேருமே வாக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கம்போது அண்ணா தம்பி எல்லாம் பேருமே இங்கேயே தான் சே மதுரையில தான் இருக்கோம் நாங்கள் எல்லாம் பேருமே அப்படிங்கம்போது எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து அத்தை மகன் தான் எங்கள் அத்தை மகனுக்கு தான் நாங்கள் கல்யாணம் முடிச்சிருக்கோம் எனக்கு வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சு வந்து முப்பது வருடம் ஆச்சு எனக்கு வந்து மூணு குழந்தைய இருக்குது மூணு பெண் குழந்தைகள் இருக்குது மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு குலந்த இருக்கும் அது பேர் ரேவதி ரெண்டாவது குலந்த பேர் மாலதி அதுக்கும் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பிள்ளைங்கள் இருக்கும் மூணாவது பாப்பா வந்து படிச்சிக்கிட்டு இருக்குது என்னோடய குடும்பம் வந்து இதுதான் அதுபோக என் நாத்தனார் எங்கள் எல்லோருமே நாங்கள் ஜாயிண்ட் ஃபேம்லி தான் என் தம்பி எங்கள் அத்தை எங்கள் அத்தை மாமா இப்போ இல்லை என் தம்பி என் தம்பி ஒய்ஃபு எல்லோருமே எங்கள் வீட்டில தான் இருக்காங்கள் அவளுக்கு ஒரு குலந்த ரெண்டு பையன் ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்போதான் ரீசண்ட்டா கல்யாணம் முடிஞ்சு ஒரு குலந்த பிறந்திருக்குது எல்லோருமே ஜாயிண்ட் ஃபேம்லின்னு இருக்கதனால நாங்கள் எல்லாம் பேருமே இந்த கோயிலுக்கும் எல்லாம் நாங்கள் போவோம் அப்பப்போ வாரம் வாரம் கோயிலுக்கும் பூங்காவுக்கும் வருடவருடம் நாங்கள் வந்து எங்கள் கோயிலுக்கும் குல தெய்வம் கும்பிட போவோம் எங்கள் அப்பா வீட்டு சாமியும் கும்பிடப் போவோம் கும்பிட்டு மூணு நாள் எங்கள் ஊருக்கும் போனால் நாங்கள் மூணு நாளைக்கும் போவோம் மூணு நாள் அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் திருச்செந்தூர் போவோம் குற்றாலம் போவோம் நல்லா மூணு நாளும் என்ஜாய் பண்ணிட்டு ஃபேம்லியாக வேன் வேன் பிடிச்சு தான் போவோம் நல்லாக ஜாலியாக இருக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலின்றதனால குடும்பத்தில் எப்படியும் ஒரு வேன் ரெண்டு வேன் நிறைய நாங்கள் ஆள் போவோம் ஆள் போய் முத நாள் நாங்கள் குற்றாலம் போவோம் ரெண்டாம் நாள் எங்கள் பற்றாங்கோயிலுக்கும் போவோம் மூணாம் நாள் திருச்செந்தூர் போவோம் போயிட்டு நல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் எல்லாரும் குடும்பத்தோடு